குடிமக்களை குடிமக்களை பாதுகாத்து சமூகத்தில் அமைதி காக்க சட்ட அமைப்பில் முன்னேற்றங்கள் தேவை குடிமக்கள் நம்ம நாட்டில் இருக்க மக்களை வந்து பாதுகாத்து சட்ட அமைப்பில் பாதுக்காக்கறதுக்கு வந்து ஒரு சட்ட அமைப்பு தேவை அப்படிங்கிறாங்க கரெக்ட்டு தான் நம்ம மக்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களையும் இண்டிஜுவலாக பாதுகாத்து அவங்கள அமைச்சுக்கறத்துக்கு வந்து ஒரு சட்டம் வந்து தேவைப்படுது இந்த நாட்டுக்கு அதேமாதிரி நாட்டில் அதிகரித்து வரும் குறைச் செயல்கள் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அதைப் பற்றி சமாளிக்க வேண்டும் நம்ம நாட்டில் வந்து நடக்கிற குறைச்செயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நடக்கிற குறைச்செயல்கள் தான் இப்போதிக்கு அதிகமாக நடக்குது அதுக்கு வந்து ஆயிரம் சட்டங்கள் இயற்றினாலும் அது ஒன்றுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது எல்லாம் நடந்துட்டுதான் இருக்குது பண்ணிகிட்டுதான் இருக்காங்க மக்கள் அந்த வந்து அந்த குற்றம் பண்ணிணா தண்டனை கிடைக்குன்னு தெரிஞ்சும் அதை வந்து துணிஞ்சு நிறைய மக்கள் பண்ணிகிட்டுதான் இருக்காங்க அதை வந்து எப்படி தடுக்கறது அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கடுமையான தண்டனைகளை வந்து வழங்கணும் அதுக்கு பாதுகாப்பிற்கு தேவையான பாதுகாப்புக்கு தேவையான அளவு வந்து நிறையா சலுகைகள் கொடுத்து இன்னும் எக்ஸ்ட்டா போலீஸ் மில்ட்ரி அந்த மாதிரி நிறைய பாதுகாப்பு செயல்களை செய்யணும் கண்காணிப்பு கேமரா வைக்கணும் தண் இவங்கதான் தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கறத வந்து ஐடெண்ட்டிஃபிகேஷன் பண்ணுற அளவுக்கு வந்து நம்மக்கிட்ட தொழில்நுட்பத்தை வந்து அதிகளவு வளர்த்து வைச்சுக்கணும் குடிமக்களை பாதுகாக்கறதுக்கு வந்து இதுதான் ஒரு நம்ம நமக்கு ஏற்ற ஒரு வழியா இருக்கும் அதேமாதிரி சமூகத்தில் இருந்து அமைதி காக்கணுன்னால் எங்கேயுமே சண்டை வராமல் பார்த்துக்கறதுக்கு நம்மதான் முன்னேற்பாடு பண்ணணும் ஒவ்வொரு குடிமக்களும் திருந்தி வாழணுன்னு நினைச்சாங்கன்னா அது வந்து ஒவ்வொரு குடிமகன் கையிலையும் இருக்குது எப்படிலாம் சமாளிக்கலாம் அப்படிங்கிறது வந்து அவங்க தான் வந்து தன்னோடய பொறுப்பை வந்து இந்த நாட்டுக்கு உணர்த்தும் வகையில் கரெக்டாக நடந்துக்கணும் எல்லா ப்ளேஸ்லையும்